நம்ம என்ன வண்டி வாங்குனாலும் அதுக்கு முதல்ல நம்ம காப்பீடு போட்டு வைக்கணும் இந்தமாதிரி நம்ம காப்பீடு போட்டு வைக்கிறதுனால நம்ம வண்டிக்கு எந்த சேதாரம் வந்தாலுமே அது வந்து நம்ம காப்பீடு பணத்தொகையினால் அதை வந்து நம்ம சரி கட்டிரலான் இதுவே நம்ம இதை பண்ணலனா நம்ம சொந்த பணத்தை வச்சு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் அதேமாதிரி நம்ம என்ன வண்டி வாங்குனாலுமே அதுக்கு வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதில் வந்து நம்ம எண்ணெய் மாற்றணும் எண்ணெய் மாற்றறதுனால இன்ஜின் வந்து ரொம்ப நாள் நம்மளுக்கு நீடிக்கும் அதேமாதிரி அத வந்து அடிக்கடி பழுது பார்க்குணும் இது மாதிரி பண்ணுறனால நம்ம வண்டி வந்து ரொம்ப நாள் நம்மளுக்கு வரும் அதேமாதிரி அடிக்கடி நம்ம வீட்டிலையே வந்து அதை வந்து அடிக்கடி தண்ணியை வச்சு கழுவிக்கணும் இந்தமாதிரி பண்ணுறதுனால இந்தமாதிரி நிறையா நம்ம பண்ணுற வண்டியை பாதுகாப்புறனால நம்ம வண்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் மென்மையாக நல்லா நீடிக்கும் அதேமாதிரி நம்ம தூரமாக வந்து நம்ம வந்து பயணம் செஞ்சம்ன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முதுகு வலி கால் வலி இதலாம் வரும் இதலாம் நம்ம எப்படி தவிர்க்கலான்னா சரியான இடைவெளி எடுத்துகிட்டம்னா இந்தமாதிரி விஷியத்தலாம் நம்ம கண்டிப்பாக தவர்க்கலாம் அதேமாதிரி நம்ம தூரமாக நம்ம பயணம் செய்யும்போது எப்படி அதை உற்சாகமாகவும் சலிக்காமையும் எப்படி செய்யலான்னா நம்ம வந்து சரியான நேரத்தில் வந்து உறங்கிக்கணும் அந்தமாதிரி பண்ணுனம்னா நம்ம இதலாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அதேமாதிரி நம்ம புடிச்சவங்க கூட நம்ம ஃபேமிலி கூட போனம்ன்னா நம்ம வந்து இதலாம் வந்து கண்டிப்பாக நம்ம பேசிகிட்டு சிரிச்சிகிட்டு போனோம்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாம் அதேமாதிரி நம்ம போகற வண்டியில வந்து சரியான அளவு எண்ணெய் இருக்கணும் நம்ம போகற பாதையில் வந்து எண்ணெய் பாதியில நின்ற கூடாது வண்டி அதை நம்ம பார்த்துக்குணும் அதேமாதிரி அடிக்கடி நம்ம சரியான நேரத்தில் சாப்புடன்னு சரியான நேரத்தில் தண்ணி குடிக்கணும் நம்ம இங்கே இங்கே நிறுத்தி போ போகணும் இந்த நேரம் நிறுத்தி நம்ம இடைவெளி எடுக்கணும் இதலாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் அதேமாதிரி நான் வந்து நேராக உட்காந்துக்கணும் வண்டி ஓட்டும்போது நம்ம நேராக உக்காந்துட்டா நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் எக்ஸா போகலாம் அதேமாதிரி இந்தமாதிரி நம்ம போறப்போ வந்து நம்ம வந்து இசை ஏதாச்சும் கேட்டுகிட்டு போனம்னா நம்ம இன்னுமே அந்த போகற பயணம் வந்து நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம போகற இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச எடமாக இருந்துதுன்னா நம்ம வந்து சலிக்காம கண்டிப்பாக நல்லா நல்லா ஜாலியாக போகலாம்